தமிழ் நாட்டில் வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்தாங்க அப்படின்னா அது மெயினாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பொழுதுபோக்குனு பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்போது பொங்கல் அப்போது ஆனால் பொங்கல் அப்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து ஃபுல்லாக திருவிழாவாக நடக்கும் ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மொதல் நாள் போகி அடுத்த நாள் வந்து பொங்கல் அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கல் அப்புறம் வந்து கருநாள் திருநாள்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒன் வீக்காகவே ரொம்ப செலிப்ரேஷன்னாக போய்கிட்டுருக்கும் அந்த டைம் வந்து சுற்றுலாப் பயணிங்கள் வந்தாங்க அப்படின்னா இன்னுமுமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் கிராமத்தில் வந்து அதை இன்னுமுமே நல்லா கொண்டாடுவாங்க ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க அதை ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் ஜல்லிக்கட்டுக்குப் போய் அதை பார்க்கறதா இருக்கட்டும் அதுவே மிகப்பெரும் பொழுதுபோக்கு அதே மாரி ஒரு பாரம்பரியமான ஒரு இடமும் கூட அது மாரி அந்த திருவிழா திருநாள் கருநாள் அப்படின்னா நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் நடக்கும் வட்டார மொழியில் பேசக்கூடிய அந்த நாடகங்கள் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி அதிகமாக நடக்கக்கூடியது எப்போதுனு பார்த்தீங்கனா பொங்கல் அப்போது